இப்போ கரெண்ட்டாக டெக்னாலஜி எப்படி பூம் ஆகிட்டு இருக்குன்னா முதல்ல ரெண்டாயிரம் ஆயிரத்து தொள்ளாயிரங்கம் போது எங்கள் அம்மாலான் சின்ன பிள்ளையா இருக்கம் போது ஊருக்கு ஒரு டிவி இருக்கும் எல்லாரும் வெள்ளிக் கிழமையான ஒளியும் ஒளியும் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி ஒன்னாக வந்து படம் பார்த்துட்டு இல்லை பாட்டு கேட்டுகிட்டு ஜாலியாக சந்தோசமாக இருந்தாங்க அப்புறம் ஒரு பத்து வர்ஷம் போக ஒரு தெருக்கு ஒரு டிவி வந்துது அப்புறம் ஒரு பத்து வர்ஷம் போக ஒரு வீட்டுக்கு ஒரு டிவி வந்துது ஸோ இப்படி தான் டெக்னாலஜி அப்டேட் ஆக அப்டேட் ஆக மக்களும் அதுக்கு அடாப்ட் ஆக ஆரமிச்சாங்க சௌகரியத்துக்கு சௌகரியத்துனால ஒரு ஈடுபாடு காட்ட ஆரமிச்சாங்க அடுத்து டிவியிலேருந்து கைக்கு மொபைல் ஃபோன் வந்துச்சு மொபைல் ஃபோன்னா நம்ம அப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு ஏரியா வீட்டுக்குன்னு ஒன்று கிடையாது ஒரு ஏரியாக்குன்னு ஒன்று தான் ஒரு ஃபோன்னே இருக்கும் அண்ணாச்சி கடை பிசிஓன்னு சொல்கிற மாதிரி யாருக்கு என்ன தகவல் வேணுன்னாலும் பிசிஓக்கு கால் வரும் அவங்க போய் கால் எடுத்து பேசிக்குவாங்க இந்த பழைய சினிமாலலாம் அப்படி தான் வரும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு சினிமா அப்புறோம் ஒவ்வொருத்தர் கையில் நோக்கியா ஃபோன் வந்து அப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் சின்ன ஃபோன் வந்து அப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுன்னு வந்து அப்புறம் ஐஃபோன் அளவுக்கு இப்போ வந்துவிட்டோம் அதோட அட்வான்டேஜ் என்னன்று பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருந்துகிட்டு வெளிநாட்டில் இருக்கவங்க கூட ஃபோன் பேசுலாம் வீடியோ கால் பேசுலாம் நம்ம போகாத இடத்துக்கு கூட போன மாதிரி கம்ப்யூட்டர் மூலியமாக கூட மாஃபிங் என்ன வேணுமோ எடிடிங் என்ன சௌகரியம் வேணுமோ நம்ம இல்லாத எடுத்துக்கூட இருக்கிற மாதிரி இமாஜன் பண்ணுறத விஷ்வலாக பண்ண முடியும் ஏஐ மூலமா இப்போ பார்த்திங்கன்னா அதோட விளைவுகள் என்னன்ருக்குன்னா நமக்கு ஒரு பொருள் வேணுன்னா கடைக்கு போவோம் துணி வாங்குவோம் இப்போல்லாம் அப்படி இல்லை ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் இருக்கு அமேசான் இருக்கு என்ன ப்ராடெக்ட் வேணுமோ போட்டம்ன்னா வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்தட்றாங்க கடைக்கு போகிற வேலையும் மிச்சம் ஸோ இப்புடி தான் டெக்னாலஜிங்கிறது வந்து போயிகிட்டு இருக்கு ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா இதனால ஏமாற்று பேர்வழிகளுமே அதிகமாயிட்டு வராங்க கடைக்கு போனம்னா ரோட்டில் போயிட்டுருப்போனா எவனாவது பேக்கை பிடிங்கிட்டு ஓடுவான் இப்போ அப்படி இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் போட்டம்ன்னா அதுக்கே டூப்ளிகெட் இருக்கு ஸோ மாப்பிங் பண்ணி அவனே ஒரு டூப்ளிகெட் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி நம்ம பணத்தை ஏமாற்றிட்றாங்க இந்த மாதிரி டிஸ்அன்டவான் டிஸ்அட்வான்டேஜ்ன்னு சிலது இருக்கு